நம்பளுக்கு ஒரு வருமானம் வருதுன்னாங்க நாங்கள் ஒரு பண்ணை வைச்சுருக்கோங்க அந்த பண்ணையில் வந்து மாடு ஆடு எல்லாம் கோழியெல்லாம் வளர்க்குறோங்க அந்த மாட்டிலருந்து நம்ப பால் கறக்கிறோம் அந்த பால் விற்றோனா நம்பளுக்கு அதில் ஒரு பணம் வரும் கோழி முட்டை இடுதுங்க நாட்டு முட்டை விற்றிங்கனா அதுலையும் நம்பளுக்கு ஒரு வருமானம் வரும் அப்புறோம் ஆடு வந்து வளர்க்குறோம் ஆட்டுப்பாலும் ரொம்ப சத்துல்லை அதுவும் விற்றோனா அதுக்கும் நம்பளுக்கு ஒரு வருமானம் வர மாதிரி செய்யலாம் இந்த வ விலங்கு பண்ணை விலங்கிலனா நம்பளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல வருமானம் வருனம்னு நான் நம்புகிறேன்